நான் சமைக்கிறத்துக்கு முன்னாடியே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கழுவி எடுத்து வெட்டி வச்சிருவேன் அரை மணிநேரத்துக்கு குழம்பு வைக்கிறத்துக்கு ஒரு அரை மணிநேரத்துக்கு முன்னாடியே புளியும் உப்பும் சேர்த்து ஊற வச்சிருவேன் குழம்பு வைக்கிறத்துக்கு அது எல்லாத்தையுமே வெட்டி வச்சிட்டு அதிக்காறமா புளித்தண்ணீலாம் கரைச்சிட்டு அதில் மசாலா போட்டு கொழம்பு தூள்லாம் போட்டு கரைச்சி வெங்காயம் தக்காளி போட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு தாளித்து ஏதோ சாதாரணமாக எங்கள் வீட்டில எப்போதுமே புளிக்குழம்பு ரசம் அந்த மாதிரி தான் வைப்போம் அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மீன் குழம்பு வைப்போம் எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதனால் மீன் குழம்பு தான் அடிக்கடி நான் செய்வேன் மீன் இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அந்த ஒரு நாள் மட்டுந்தான் மீன் இல்லாமல் பார்த்துக்குவோம் அதனால மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புல வந்து மாங்காலாம் வெட்டி போடுவேன் மாங்காய் போடுவேன் கத்திரிக்காய் போடுவேன் முருங்கக்காய் போடுவேன் இது மாதிரிலாம் போடுவேன் எங்கள் வீட்டில கூட பேசுவாங்கள் இவ்வளோ இது போடுற அப்படின்னு ஆனால் எனக்கு மீன் குழம்புல அது போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால மீன் குழம்புல அதெல்லாம் போடுவேன் அது மாதிரி எனக்கு பிரியாணி செய்கிறதும் ரொம்ப பிடிக்கும் அது பிரியாணிக்கும் அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கழுவி கட் பண்ணி முதல்லையே வச்சிருவேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தயிர் மசாலாவெலாம் எல்லாத்தையுமே தனி தனியாக எல்லாத்திலையுமே ஒரு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிட்டு தான் நான் வேலையே பார்ப்பேன் எனக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் நான் சூப்பராக செய்வேன் அது மாதிரி எனக்கும் ரொம்ப புடிக்கும் நான் செய்கிற பிரியாணி எனக்கே பிடிக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி செய்கிறத்துக்கு முன்னாடி மசாலா எல்லாத்தையுமே தனி தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே எல்லாமே தனி தனியாக எடுத்து வச்சிட்டு மட்டுந்தான் நான் வேலையே பார்ப்பேன் பிரியாணி செய்யும்போது எண்ணெய்யும் நெய்யும் ஒன்றா ஊற்றி அதுக்கப்புறமா அந்த பட்டை வகைகள்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி தயிர் சிக்கன் ம சிக்கன் பிரியாணின்னால் சிக்கன் மசாலா போடுவேன் சிக்கன் மசாலாவெலாம் போட்டு சமைச்சி எனக்கு வந்து தம் பிரியாணியெலாம் செய்ய தெரியாது அதனால் குக்கர்ல தான் செய்வேன் அதனால இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெட்டி வச்சிட்டு நான் குக்கர்ல மட்டுந்தான் பிரியாணியெல்லாம் செய்வேன் அதுக்கு இது வேற எதுவும் சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறதாக இல்லை இது மட்டுந்தான் அவ்வளோ தான்